ஹலோ சார் சேலம் ஆர்ஆர் பிரியாணிங்களா ஆ வணக்கம் சார் நா இப்ப ஸ்விக்கியில் உங்கள் கடையில் வந்து பிரியாணி ஆர்ட்ரு போட்டுருந்தேன் அதில் ஆஃபரில் இது சவர்மாவும் இருக்கும் அப்படினு ஆஃபர் போட்டுருந்தாங்க அதையும் சேர்த்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதுதான் இருக்கானு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேங்க சார் ஆமாங்க சார் உங்கள் வெப்சைட்டில் தான் அந்த ஆஃபர் அவைலபிலிட்டி காமிச்சிது அது எனக்கு இப்போ கூப்பன் கோட்டில் டென் பெர்சென்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் வேறு இருந்துச்சி அதுதான் என்னோடய ஆஃபரு கன்ஃபார்மாக இருக்கானு சொல்லிகிட்டு செக் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேங்க சார் ஆ அப்புறம் சார் கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைனிஸ்ஸும் பேக் பண்ணி தரணும் ஆ நான் கேஸ் ஆன் டெலிவரியில் ஆர்ட்ரு போட்டேங்க சார் இங்கே ஆர்டர் வந்தோன்னே நான் கேஸ் பே பண்ணிடுறேங்க சார்